நான் இப்போ வந்து ரெண்டு இதுலேயுமே வச்சிருக்கேன் மாடி தோட்டமும் வச்சிருக்கேன் வாசல்லேயும் வச்சிருக்கோம் வாசல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லா பூச்செடியும் வச்சிருக்கறோம் ரோஸ் செம்பருத்தி பாரிஜாதம் அந்த மாதிரி இருக்க பூச்செடிலாம் வந்து கீழே இருக்குது இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி நம்ம பயன்படுத்துறது அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கீழே வச்சிருக்கோம் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி எல்லாமே மேலே வச்சிருக்கோம் நம்ம மண்ணை வந்து இங்கே வந்து கரிசல் மண் மாதிரி இருக்கும் கரையான் மண்ணுன்னு சொல் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் காய் எலம்பு விதலாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வராது அந்த இதுவே நிலத்துல இருக்கிறது எல்லாமே எறும்பு எல்லா கோழி அப்படிங்கிறது எல்லாமே கொத்தி சாப்பிட்டுக்கும் இப்போ மாடியில எங்கள் அந்தளவுக்கு போக முடியாது அதுவே நம் இங்கே எனக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வசதியாக இருக்கதால் மாடி தோட்டத்தில் வந்து காய்கறிகளும் வாசல்ல வந்து பூச்செடிகளும் வச்சிருக்கேன் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கனா வெண்டக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கிற எல்லா செடியுமே நம்ம வந்து பயிரிட்டு வச்சிருக்கோம் வீட்டுக்கு தேவையான அன்றாட காய்கள் எல்லாமே நம்ம அதில் வச்சிருக்கறோம் இப்போ மாடி தோட்டத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே சூரிய ஒளியும் கரெக்டாக நம்மளுக்கு வரும் இங்கே நம்ம இதுர்க்கிறது கொஞ்சம் கிராமந்தான் அப்படிங்கிற பட்சத்திலியே நம்மளுக்கு கீழே வந்து மண் சரி இல்லைன்னால தான் மாடி தோட்டம் அதிகமாக நான் வந்து பயன்படுத்திகிட்ருகேன் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது எல்லாம் கொடி வைக்கிறத்துக்கு இப்போ பூசணி கொடி பரங்கி கொடி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கீழே இருந்து மேலே மாடிக்கு ஷெட் போட்டு அப்படியே ஏத்தியிருக்கோம் அதெல்லாம் கொடியாக போகிறப்ப அழகாக ஷெட் மேலேயே நம்மளுக்கு காய் காய்த்து பலனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கறப்ப வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பயன்பாடாவே இருக்குது கீழே வந்து பூச்செடிகள் வச்சிருக்கோம் மேலே வந்து வந்து வே செடி கொடிகள் காய் வகைகள் எல்லாம் மேலே இருக்குது